நான் எடுத்துக்கொண்ட ரெசிபி வந்து ஒப்பட்டு அது செஞ்சு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் செய்யும் போது அது எனக்கு சரியாவே வரல எப்படி சொல்ல நான் கரெக்டான பதத்துக்கு என்னால் மாவு பெசன் மாவு ஆட்டி அது உருண்டை பிடிச்சி சரியான பதத்துக்கு என்னால் செய் முடியல அதுக்கப்புறமா தான் வந்து நான் செய்யும் போது பார்த்திங்கனா பருப்பு வேகவச்சு அது தண்ணி சுத்தமாக தண்ணியே இல்லாமல் வடிகட்டி ஆ உரல்ல போட்டு ஆட்டி அதுக்கப்புறம் வெல்லம் சேர்த்து அதுக்கப்புறம் ஏலக்காய் பொடி எல்லாம் சேர்த்தி உருண்ட புடிச்சு தனியாக வச்சுட்டு மைதா மாவு பெசஞ்சு மைதா மாவு நல்லா ஊற வச்சு ஒன் அவருக்கு மேலே மைதா மாவு ஊற வச்சு அதுக்கப்புறம் அந்த உருண்டையை எடுத்து மைதா மாவில் வச்சு மைதா மாவும் தட்டிட்டு அதுக்கப்புறமா எடுத்து தோசை சட்டி மேலே போட்டதுக்கப்புறம் அது வந்து நல்ல எப்படி சொல்ல பொன் நிறமாக நல்ல அழகாக வெந்ததுக்கப்புறம் எடுத்தங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து அழகாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் நான் ஃபஸ்ட்டு செய்யும் போது ஏதோ ஸ் அவசர அவசரமாக செஞ்சதுனால் அது வந்து கரெக்டாக வரல அதுக்கப்புறமா மெதுவாக ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா டைம் எடுத்து மெதுவாக செஞ்சேன் செஞ்சதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது இதில் வந்து இவ்வளோ இது இருக்குது எல்லாத்துக்குமே வந்து அப்படினுட்டு எப்படி பார்த்திங்கனா அதில் அந்த தேங்காயில் தேங்காயை துருவி அதில் இருக்கிற பாலை எடுத்துட்டு தான் அதில் தேங்காய் போட்டோம்னா அந்த அந்தில் ஒரு அந்த ஈரம் இது இருந்துச்சுனா கூட இழுத்துக்குது இழுத்துக்கினதுக்கப்புறம் கரெக்டாக உருண்டை வந்து கரெக்டாக வருது